ஆ இப்போது பேரெண்ட்டுக்கும் ஆர்ட்டு டீச்சருக்கும் ஃபீஸ் பற்றி பேசணும் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க பேரண்ட்ஸ் ஆ ஓகே நீங்கள் ஆரம்மிக்கிறீங்களா

நான் ஆரம்மிக்கட்டுமா வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எந்த வகுப்பை பற்றி வேணும் நடனமா பாடலா அப்படிங்களா எதில் உங்களுக்கு இண்ட்ரெஸ்ட்டு பாடலா ஆடலா ஆ நல்லது மேடம் அப்போ கம்பைன் பேக்கேஜ்ன்னா உங்களுக்கு நிறையா இங்கே இருக்குது எங்கள் வகுப்பில் உங்களுக்கு ஆன்லைனும் இருக்குது இல்லை நேரில் படிக்கிறதுனாலும் இருக்குது மேம் நீங்கள் எதை விரும்புகிறீங்க ஓ நேரில் வந்தே கத்துக்கிறாங்களா அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மூவாயரரூபா ஆகும் மேடம் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் வர மாதிரி இருக்கும் மேடம் திங்கள் கிழம புதன் கிழம வெள்ளி கிழம வர மாதிரி இருக்கும்

ஆ அதுக்கு ஏற்ற மாரி லைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கலாம் மேடம் ஆனால் வா வாரத்துக்கு மூணு க்ளாஸ் மேம் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கறவங்க எல்லோருமே வந்து முறையா படிச்சு வந்தவங்கள் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து இதுவரைக்கும் நாங்கள் நிறையா பேருக்கு வந்து நிறையா ப்ரோக்கிராம்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கோம் அதனால நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம் அவங்க பர்ஃபாமென்ஸுக்கு ஏற்ற மாரி அவங்களுக்கு எந்த இடத்துல கொடுக்கணும் யாருக்கிட்ட கொடுக்கணுன்றது நாங்கள் முடிவு பண்ணிப்போம் அதுக்கப்புறோம் இதுக்கு முன்னாடி ஏதாவது போயிருக்காங்களா அவங்க அப்போது பார்த்துக்கலாம் மேம் நீங்கள் கவலப்பட வேண்டாம் ஒன்றரை மணிநேரம் இருக்கும் நீங்கள் எந்த டைமுக்கு பேக்கேஜ் வச்சுருக்கிறீங்களோ அதை பொறுத்து அஞ்சில் இருந்து ஆறரை ஆறரையில் இருந்து எட்டு அந்த மாதிரி ரெண்டு இருக்குது உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஆ ஓகே மேடம் நீங்கள் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதில இருந்து வர்றீங்களா வேறு ஏதாவது விவரங்கள் இல்லை இதுக்கு முன்னாடியும் இதுவரைக்கும் க்ளாஸ் போகலன்னு சொல்லுறாங்க அதனால் வந்து மூவாயரரூபா தான் அவங்க அவங்க இருக்கிறத பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் ரெண்டுமே கம்பைன் பண்ணுறதுனால நான் வந்து விசாரிச்சு சொல்கிறேன் மேம் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஆஃபர் வரை வாய்ப்பு ஓகே வேறு சில வகுப்புகளையும் நடத்துகிறாங்க மேம் கலை வண்ணமிடுதல் வரைதல் இது மாதிரி கூட நடத்துகிறாங்க நீங்கள் எதாவது சேர விரும்புகிறீங்களா நிச்சயமாக மேம் என் பேர் வந்து மோனிகா என்னோடய தொடர்பு எண் வந்து இது தான் என்னோடய மின் மின்னஞ்சல் முகவரி வந்து மோனிகா அட் ஜீமெயில் டாட் காம் இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பலாம் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா மேம் ஆ நீங்கள் இதுலேயே வந்து நடனமும் வரைதலும் போட்டிங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும் மேம் ஃபீஸு லைக் உங்களுக்கு மாதத்துக்கு வெறும் ஆயிரத்தி ஏழுநூறுருபா தான் வரும் அதை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நடனமும் பாடலும் ஒன்றா படிக்கிறதுன்றதை விட வரைதல் படிக்கலாம் இந்த கால பசங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ புதுசாக ஆரம்மிச்சிருக்கோம் நாங்கள் வரைதல் ஆ ஓகே அவங்க தேர்வு காலம் ப பொறுத்து நாங்கள் வந்து மாற்றுவோம் மேம் ஃபீஸ் எல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஃபீஸ்க்காக நீங்கள் வ நிறுத்தாமல் இருக்கலாம் அவங்க சேவைக்கு மிக நன்றி மேம் வேறு எதாவது இருக்கா இதுவே நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி அதுமாதிரி இருக்கற சிபிலிங் ஆஃபர் கூட இருக்கு மேம் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணுமா

நன்றி மேம் அழைத்தமைக்கு நன்றி